புதிய வகை பறவைகளை பற்றி நாங்கள் எப்படி தகவல் சேமிப்போம்னா பறவைகள் சரணாலயம் அங்கே போனால்தான் நிறைய பறவைகளை பார்க்க முடியும் அதுவும் எங்கள் திருநெல்வேலி சைடு வந்து கூந்தன்குளம் கூந்தன்குளம் அங்கே வந்து நிறைய பறவைகள் சரண் அது பறவைகள் சரணாலயம் அங்கே நாங்கள் போவோம் போகும்போது தண்ணி அங்கே எப்போவும் தண்ணி இருக்கும் அதுவும் மழை நேரத்திலன்னா அதிக பறவைகள் வரும் வெயில் நேரத்தில் கம்மியான பறவைகள் வரும் அங்கே வந்து ஒரு த நாங்கள் போனோம் அங்கே வந்து ஒரு தாத்தா இருந்தாங்க அந்த தாத்தா அந்தந்த பேர்ட் பறவைகளோடய ஃபோட்டோ வச்சு நாங்கள் நேர்லேயும் பார்ப்போம் ஃபோட்டோ வச்சு அதோடய பெயரையும் எழுதி அவர் நிறைய அவார்டும் வாங்கிருக்கிறாரு அங்கே போய் ஃபஸ்ட்டு நாங்கள் சுற்றி பார்த்துக்குவோம் ஓ இது இந்த பறவைக்கு இந்த பெரா இந்த பறவைக்கு இந்த பெரா ஓகே சில பறவைகள் வந்து கொக்கு காக்கா காகம் அப்புறம் கிளி அப்புறம் புறா மைனா இதெல்லாம் கிட்டயே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நம்மளால் பார்க்க முடியும் சில பறவைகள் பருந்து ரொம்ப தூரமாக இந்த சின்ன சின்னம்மாக பறக்கும் அது என்னன்னு அனலைஸ் பண்ண முடியாது அந்த கிட்டே நம்ம பார்க்குற காக்கா இதெல்லாம்தான் கொஞ்சம் தூரமாக பறக்கும் ஆனால் நம்ம தொலை நம்ம கண்ணுக்கும் அப்பாற்பட்ட தூரத்தில் பறக்கிறத நம்ம பைனாகுலரை வச்சுதான் பார்க்க முடியும் நம்ம கண்ணு எவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறமோ அந்த பறவையை பார்க்கலாம் பார்க்க முடியாது முடியாத ப இதில் முடியாத சுச்வே நம் முடியாத நேரத்தில் அந்த பைனாகுலர் வச்சு பார்க்கலாம் மயில் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கும் நமக்கு கிட்டே கிட்டே அழகா இருக்கும் மயில் அங்கே நாங்கள் போயிருந்ததில் மயில் கொக்கு அதில் வந்து மீன் மீனை கொக்கு வந்து வாயில் வச்சுட்ருக்க மாதிரியேதான் இருந்துச்சு அந்த பிக்ச்சரு அது நேச்சுரலானது அவ்வளோ இயற்கையானது அந்த இடம் அவ்வளோ அழகா ரொம்ப சந்தோசமாக ஒரு இ டவர்ருக்கு அந்த பில்டிங்கில் அந்த டவர் மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஏர்ற மாதிரிதான் அந்த டவரில் நின்று பார்த்தா கிட்டத்தட்ட அந்த சரவுண்டிங்கில் இருக்கற எல்லா பறவையும் பறந்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்குது அழகாவே தெரியும் சில பறவைகள் தூரமாக பறக்கிறத நம்ம வந்து பைனாகுலரால் மட்டும்தான் பார்க்க முடியும்